நாங்கள் காட்டில் வந்து செடி வச்சிருக்கிறங்க காட்டில் செடி வச்சிருக்குறோம் ஆனால் செடி வச்சிருக்கிறது இந்த எந்த இப்போ செடினாலும் நாங்கள் எந்த பிரச்சனையை அனுபவிக்கிறோம் நாங்கள் இப்போ கத்திரிக்காய் செடி வச்சிருக்கோம் வெண்டக்காய் செடி வச்சிருக்கோம் இப்போ தக்காளி செடி இதெல்லாம் நாற்று விட்ருக்குறோம்னு வைங்க அப்போ அதில் வந்து பூச்சி புழு வந்து அந்த இலைய அரிக்கிறது அந்த இப்போ காயெல்லாம் வந்து க கத்திரிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து புழு அந்த காம்பில் வந்து இருக்குங்க அதெல்லாம் வந்து நாங்கள் அதெல்லாம் எதிர்கொண்டுட்டு தான் இருக்கோம் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பாதிப்பு தான் ஏன்னா விவசாயம்னு பார்த்துட்டாவே இதெல்லாம் வந்து நாங்கள் பாதிச்சு அடைஞ்சிட்டு தான் இருக்கிறோம் இதில் இருந்து என்ன எங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் காப்பாத்துறதுக்கு என்ன வழினாங்க பூச்சி கொல்லி மருந்து இருந்ததுனால் அதை வாங்கிட்டு வந்து அடிப்பேங்க அது வந்து வாரம் ஒருக்கா நாங்கள் அதை அடிக்கணும் கத்தரிக்கா செடிக்கு தக்காளி செடிக்கு தக்காளி செடியெல்லாம் பார்த்திங்கன்னா புழு மண்ணுக்குள்ளே தக்காளி செடியெல்லாம் தக்காளி காயெல்லாம் மண்ணுக்குள்ளே இருக்குங்களா அது வந்து புழு அரிக்க செய்யும் அதுதான் வந்து மருந்து அடிக்கணும் கத்திரிக்காய்க்கும் பார்த்திங்கன்னா அந்த காம்பில் அந்த இலையில இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா புழு போய் ஏறிக்கும் அதிலயெல்லாம் இருக்கும் அந்த இலையில எல்லாம் இருக்கும் அதுக்கும் வந்து நாங்கள் மருந்து அடிக்கணும் பூச்சி கொல்லி மருந்து அடிக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெண்டக்காய் செடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து எறும்பாக ஊறிக்கிட்டு இருக்குங்க கட்டெறும்பு இதெல்லாம் இருக்கும் சிறு எறும்பு இருக்கும் கட்டெறும்பு இருக்கும் அது போய் அரிச்சிடும் அதனால வந்துட்டு அதுவும் வந்து நாங்கள் பராமரிச்சு ஆகணும் இதுக்கு வந்து என்னன்னா நாங்கள் பூச்சி கொல்லி மருந்து அடிப்போங்க வாரம் ஒருக்க அடிப்போம் அப்புறம் அதை அடிக்கிலைன்னா செடியெல்லாம் பாதிச்சு நாங்கள் போட்ட காய்கறி செடியெல்லாமே எங்களுக்கு நட்டமாயிடும் இது தான் நாங்கள் பிரச்சனையை எதிர் எதிர்கொள்றோங்க